சொல்லுங்கள் மேடம் உங்களுக்கு என்ன உதவி தேவை ஆ ஆ சொல்லுங்கள் மேடம் ஓகே மேடம் ஆ ஆ ஆ ஓகே மேடம் எத்தனை பேருக்கு மேடம் நீங்கள் மட்டுந்தானா இல்லை ஆ ஓகே ஆ அரவுண்ட் ஒரு ஃபை ஹண்ட்ரட் மேல் ஆகும் மேம் ரெண்டு ரெண்டு பேருக்குனா தவுசண்ட் மேம்

அப்புறம் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி மேம் ஃபுட்டு வேணுமா பீவரேஜ் அதெல்லாம் கொஞ்சம் வேணுமா ஆ ஓகே மேம் அதுவும் சேர்த்து பே பண்ணுறீங்களா அப்போ அது ஒரு டூ ஹண்ட்ரட் ஆகும்

மேக்ஸிமம் திருவண்ணாமலை டு சென்னை வந்து ஒரு ஃபோர் ஃபோர் ஹவர்ஸ் நாங்கள் வேணுனா ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸில் போயிடலாம் ஓகே மேம் ஆ ஓகே தேங்க்யூ மேம்